வீட்டு பக்கத்தில் இருக்கிற மைதானங்களில் வந்துட்டு கால் பந்து போட்டி வந்துட்டு நடைபெறும் உள்ளூர்லேந்தும் விளையாடுவாங்க வெளியூர்லேருந்தும் விளையாடுவாங்க வெளியூர்லிருந்து வந்து விளையாடம்போது ஊர் தலைவர் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு பரிசளிப்பாங்க பரிசு தொகை வந்துட்டு பத்தாயரரூபா இருவதாயரரூபா அப்படிங்கற மாதிரி பரிசு தொகை எல்லாம் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு முந்நூறுலேருந்து நானூறு பேர் கிட்ட வந்துட்டு அதை பார்க்குறதுக்கு வருவாங்க டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க டிக்கெட்ஸ் கொடுத்து அந்த மக்களெலாம் போய் உள்ளேருந்து பார்த்து அதை வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க